ஆ போயிருந்தோம்பா ம் ரயின்போ போயிருந்தேன் அங்கே தான் நல்லா பொருள் கிடச்சது அது டார்லிங் போனேன் அப்புறமா இன்னும் ரெண்டு மூணு கடைக்குது கிருஷ்ணகிரியில் எல்லாம் போயிருந்தேன் எனக்கு பிடிக்கல அந்த டிவி நாலஞ்சு கடை ஏறினேன் ஏறி ஏறி ஏறி ஏறி அந்த கம்பெனி இந்த கம்பெனி எதை எதோ டிஸ்ப்ளேயில் காமிச்சான் அவன் எனக்கு எதுவும் பிடிக்கல எனக்கு இந்த ரெய்ன்போவில் தான் ஒன்று கிடச்சது நல்லா அருமையாக இருக்குதுப்பா ம் ப்ராடக்ட் நல்லா சூப்பராக இருக்குது ஆ அதை கொண்டாந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம் நல்லா இருக்குது ப்ராடக்ட் நல்லா இருக்குது அருமையான டிவி நல்லா சௌண்ட் எஃபெக்ட்டு நல்லா க்ளியாரட்டி இந்த மாதிரி நல்ல அருமையாக இருக்குது ம் ரெய்ன்போவில் கொஞ்சம் அதிகமாக ந நல்ல நல்ல பொருட்கள் விற்கிறாங்க ம் நல்ல சர்வீஸும் க தராங்க ம் ஆமாப்பா ம்